ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் ஆ ஆமாம்மா சரி சரிம்மா திருவாரூரில் எந்த இடத்துக்கிட்ட தேரடிக்கிட்டயா சரி ஓகேம்மா என்னக்கு போகணும் ஞாயிற்றிக் கிழமைங்களா எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கிங்களா இல்லை வேறு ஒருத்தவங்க புக் பண்ணிருக்கிறாங்க ஆ டைமிங் எனக்கு சரியாக தெரியல நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா வெள்ளிக் கிழமையா ஆ வெள்ளிக் கிழம ஃப்ரீ தான் வெள்ளிக் கிழம போகலாம் வெள்ளிக் கிழம அதே எட்டு மணிக்கு தானா சரி ஓகே போயிவிட்டு எப்படி ரிட்டர்ன் வரது எத்தனை மணிக்கு வரது நைட் ஆயிடுமா இல்லை ஈவினிங்க்குள்ளே வந்துருவீங்களா சரி ஓகேம்மா போகலாம் எத்தனை பேர் வரீங்க நீங்கள் மட்டும் தான் வரீங்களா இல்லை ஃபேமிலியோட வரீங்களா அமௌன்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் வரும் பெட்ரோல் டீசல்லாம் நீங்கள் போட்டுக்கிறீங்களா வண்டிக்கு நான் தௌசண்ட் டூ ஹண்ரட் போட்டுக்குறேன் ஆ சரி ஓகே ஜென்ஸ் யாராவது வராங்களா சரி ஓகேம்மா அப்போ ஓகே அது உங்கள் விருப்பம் நீங்கள் ஃபோன்பே பண்ணாலும் பண்ணலாம் இல்லை கேஷாகவும் கொடுக்கலாம் நீங்கள் ஃபோன் பே பண்ணீருங்க இந்த நம்பருக்கு

ஆ சரி ஓகேம்மா கரெக்டாக நீங்கள் லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுங்க ஏன்னா தேரடிக்கிட்ட நிறைய இடோம் இருக்கு எந்த இடோன்னே எனக்கு தெரியாது நீங்கள் லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுங்க சரிங்கம்மா போயிட்டு எப்படி ரிட்டர்ன் சாய்ந்தரத்துக்குள்ளே வந்துர்லாம்ல சரி ஓகே அப்போ நான் சீக்கிரமாக வரேன் ஆ சரி ஓகே